விவசாயம் செழிப்புற்றால் தான் நாடு வளம் பெறும் விதைகளை விதைத்து பயிரை பிடிங்கி நடும்போதும் அறுவடை செய்யும்போதும் வந்து பாடுற பாட்டு தான் இந்த நாட்டுப்புற பாடல் இந்த நாட்டுப்புற பாடல்களை எதுக்காக பாடுகிறார்கள் என்றால் அதாவது பயிர் வந்து நடும்போது வந்து ஒருவரால் வந்து இந்த வயல்களில் வேலை செய்ய முடியாது பலரால் செய்ய ஒரு பத்து பேர் இல்லை பதினஞ்சு பேர் இருபது பேர் இந்தமாதிரி கூடி செய்ய கூடிய வேலைதான் வந்து விவசாயம் சில நாள் வந்து இந்த வேலையை வந்து ஒருவராலோ இல்லை சிலராலோ செய்ய முடியாது பெரிய பெரிய கழணிகளெல்லாம் நிறைய நிலத்துல உழும் போது என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டமாகதான் இதை செய்ய முடியும் அப்படி செய்யும் போது வெயில் வந்து அதிகமாக இருந்தாலோ இல்லை களைப்பு தெரியாமல் வேலையை சுமையாக இருக்காமல் ஜாலியாக செய்யறது தான் நாட்டுப்புற பாடல்களை பாடிகிட்டே ஜாலியாக செய்யறாங்க இந்த நாட்டுப்புற பாடல் பாடுறதினால அவர்களுடைய சுமை குறைந்தோ வேலை பளு தெரியாமலோ அல்ல நல்ல விஷயங்களை தெரிந்தோ அவர்கள் வந்து உற்சாகமாக அந்த பாடல்களை பாடிக்கொண்டு தன்னுடைய வேலையை வந்து ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிக்கிறாங்க குறிப்பிட்ட நேரத்தில் மனதில் உற்சாகமும் வேலை செய்கிற ஆர்வமும் இவர்களுக்கு வந்து நாட்டுப்புற பாடல்களை பாடுறதுனால்தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க தன் வேலைகளை எளிமையாக வந்து முடிக்கிறாங்க இதனால் அடுத்த நாள் வேலைக்கும் ஆர்வமாக வந்து இந்த வேலைகளை செய்கின்றனர் இதனால் நாட்டுப்புற பாடல்களை வந்து பாடுறாங்க ஒருவர் பாடுறதோடு மற்றவர்களும் இதை கற்று கொள்கின்றனர் கற்று கொண்டு இந்த பாடல்களை அனைவருக்கும் பாடி காட்டுகின்றனர் அதே மாதிரி நம்ம வீட்டில் வேலை செய்யும்போதும் ஏன்னால் டீவி பார்க்கு டீவி போட்டுகிட்டே அதில் பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யறது துணி மடிக்கும் போது சமையல் செய்யும் போது வீடு பெருக்கும் போது வீடு கூட்டும் போதோ இல்லை துடைக்கும் போதோ வந்து டீவி போட்டுகிட்டு பாட்டு கேட்டுகிட்டே இந்த வேலைகளை செய்யும் போது நமக்கு கஷ்டம் தெரியறதில்லை மனதில் எந்த ஒரு குழப்பமும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக அது நம்மளை ஈர்க்கப்படுகிறது பாட்டு நியூஸ் இந்தமாதிரி செய்திகளையெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணு நம்ம மனது வந்து அதன் பக்கம் சாய்கிறது கஷ்டம் தெரியாமல் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒரு வருத்தமும் இல்லாமல் நம்ம வேலைகளை சுலபமாக குறிப்பிட்ட நேரத்தில் வந்து செய்கிறோம் இதனால் நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பதோடு கஷ்டமும் மனதில் தோன்றாமல் எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வேலையை வந்து நம்ம செய்கிறோம் நம்ம பிள்ளைகளோடு நம்ம பேசும்போதும் இல்லை வேலை செய்யும் போதும் டென்ஷன் ஆகாமல் வந்து இந்த பாடல்களை கேட்பதாலும் இல்லை நியூஸை வந்து பார்க்குறதனாலும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதோடு மனதில் சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் நம்ம இந்த வேலைகளை செய்ஞ்சு முடிக்கிறோம் இதனால் வந்து வயல்களிலோ வீட்டில் வேலை செய்யும்போதோ பொழுதுபோக்காக நான் இதே நாட்டுப்புற பாடல்களையும் கேட்கிறேன் மற்ற பாடல்களையும் நியூஸ்களையும் நான் வாச் பண்ணுறேன்